ஹலோ ஏசி மெக்கானிக்கா உங்களுக்கு லாஸ்ட்டு டூ ரெண்டு நாளாக கால் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க நீங்கள் ஃபோனே அட்டன் பண்ணலை வர்றேன்னு சொன்னீங்க ஆனால் வரவும் இல்லை ஏசி ரொம்ப கூலிங்கே ஆக மாட்டுது அதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம் உங்கள்ட்ட நீங்கள் வந்து பார்க்குறேன்னீங்க ஆனால் நீங்கள் வரவே இல்லை ரொம்ப ஏசி கூலிங்கே வரவே இல்லை ஓகே இல்லை எனக்கு கொஞ்சம் அர்ஜெண்ட் நான் உங்கள்ட்ட ரெண்டு நாளாகவே சொன்னேன பசங்கள்லாம் வேறு வீட்டில் இருக்காங்க தூங்கமாட்றாங்க ஏசி இல்லாமல் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நீங்கள் பார்க்கமுடியுமா

உங்களுக்கு வேறு யாராச்சும் உங்கள் நீங்கள் வைச்சி பார்ப்பீங்களா யாரையாச்சும் அனுப்பிவிட்டு அது மாதிரி பண்ணுவீங்களா சரி நீங்கள் அப்படினா எப்போ நீங்கள் வரமுடியும் ஒரு ஒரு நாளைக்காச்சும் வர ட்ரை பண்ணுறீங்களா ஆ கொஞ்சம் நாளைக்கு நாளைக்கு நீங்கள் ஈவ்னிங் கூட முடிஞ்சால் வந்துடுங்க ஆனால் நாளைக்கு வந்துடுங்க ஏன்னா ஏசி இல்லாமல் ஒன்றுமே செய்யமுடியலை அதனால் கொஞ்சம் நாளைக்கு வந்துடுறீங்களா மறக்காமல் வந்துடுங்க

ஆ சரி நான் கால் பண்ணி உங்களுக்கு நாங்கள் நாளைக்கு கால் பண்ணுறேன் நீங்கள் கண்டிப்பாக வந்துடுங்க கொஞ்சம் எனக்காக ஆ ஓகேங்க நன்றி